சமையல் அறைக்கு போனோவுனே பக்கத்தில் என்னென்ன இருக்குது கரெக்டாக இருக்கா சிலிண்ட்ரு எப்படி இருக்குது தீ பிடிக்கிற மாதிரி எதாவது பொருள் இருக்கா எல்லாம் தள்ளி வச்சுட்டு நிதானமாக அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்பு பற்ற வச்சு சமைக்கக்குள்ள வீட்டில் குழந்தைங்க கிழந்தைங்க இருந்தாலும் கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு விளையாடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு நிதானமாக தான் சமையல் ஆரம்மிப்போம் சமையல் ஆரம்பித்து அடுப்பு பற்ற வச்சு உலைய வச்சு அரிசி போடக்குள்ள தீ அனல் அதிகமாக வச்சுட்டு செய்வோம் மேலே இது தெளிக்காமல் தண்ணி கொதித்து தெளிக்காமல் இருக்கிறதுக்கு தீ குறைச்சி வைச்சுட்டு அரிசி போட்டு சாதம் வடிக்கக்கொள்ள அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிப்போம் அதுக்கப்பறம் வடை செய்யணும் அப்ளம் செய்யணும் எதோ எண்ணெய் பொருள் பதார்த்தங்கள் செய்யக்குள்ள நிதானமாக தீயை கொறைச்சி வச்சுட்டு நிதானமாக தான் செய்வோம் பார்த்து பார்த்து எண்ணெய் கையில் பட்டுருனுட்டு கொஞ்சம் பயந்து நிதானமாக தான் செய்வோம்